நான் சமைக்கும்போது சமைப்பதற்கு முன்னதாகவே சமைக்க தேவையான பொருட்களை எடுத்து வைத்துக்கொள்வேன் அரி சாதம் வைக்க வேண்டுமென்றால் அதற்கு தேவையானதெல்லாம் முன்னதாகவே எடுத்துக்கொண்டு அதை நேர்த்தியாக செய்வேன் குழம்பு பொரியல் இது சா ரசம் இது போன்று செய்ய வேண்டுமென்றால் அதற்கு தேவையானதெல்லாம் காய்கறிகள் கட் பண்ணி வைத்துக்கொள்வேன் தேவையான அத்தனையும் செய்து கொண்டு அடுப்படியில் போய் நின்று சமைக்க ஆரம்மிப்பேன் அடுத்து வேறு எதாவது விபத்துக்கள் அங்கே நடக்க இருக்கிறது அப்படியென்றால் உடனே ஒரு எண்ணெயே கொட்டியது அப்படின்னாக்கா தண்ணியை வந்து டக்குனு ஊற்றி தண்ணி ஊற்றுனாதான் எனக்கு புண்ணு ஆகாது அது போன்று தான் நடவடிக்கைகள் நாம் மேற்கொள்வேன்